இந்துமதி பூக்கடையா இப்போ என் டாட்டருக்கு மேரேஜ்ஜி இன்டீரியர் இன்டீரியர் டெக்ரேஷன் மண்டபத்தில் டெக்ரேஷன் இதில் நேச்சுரலாக ஃப்ளவர்ஸ்ஸு வேணும் வாடாமல் வேணும் இல்லை பேக்கேஜ்ஜி அமௌண்ட்டு அது பொறுத்து தான் நாங்கள் ஆர்டர் கொடுக்கறதான்னு யோசிக்கணும் ஓகே ஆ எங்களுக்கு ஸ்டார்ட்டிங் ப்ரைஸ்ஸே போடு ஸ்டார்ட்டிங் ப்ரைஸ் ஓகே ஆ ஆ அபிராமி ஃப்ரண்டில் போர்ட்டிகோலேருந்து ஆரம்பிக்கின்ற மாதிரி வேணும் இல்லை இல்லைல்ல மூணும் சேர்த்து அதுவும் சேர்த்து வேணும் ஓக் ஆ ம் ஓகே